ஹலோ புவன் அந்த ஃப்ள ஃப்ளவர் கடை தானே எங்களுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் ரோஸும் வேணும்ங்க ஃபங்க்ஷனுக்கு தான் டெக்ரேஷனுக்கு வந்து ரோஸ் அந்த குட்டி ரோஸெலாம் இருக்கும்ல அது வந்து டெக்ரேஷனுக்கு வேணும் மல்லிகைப் மல்லிகைப்பூ வந்து எங்களுக்கு வேணும் ஃபங்க்ஷனுக்கு இப்போது அது ரேட்டு எவ்வளோன்னு தெரியணும் எங்களுக்கு ஓகே மேம் இதில் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் வேணும் ஃபங்க்ஷனுக்கு தான் மல்லிகைப்பூ வந்து கட்டியே இருக்கட்டும் ஆ ரோஸ் வந்து இது இதாகவே டெக்ரேஷனுக்கு தான் நாங்கள் டெக்ரேஷன் நீங்கள் தனி தனியாக கொடுத்துருங்க டெக்ரேஷன் பண்ணிக்கிறோம் ஓகே அந்த அந்த மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் மொட்டாகவே இருக்கட்டும் அந்த மல்லிகைப்பூலே கொஞ்சம் ரெண்டு இருக்குது மேம் ஒன்று வந்து கொஞ்சம் கே நெருக்க கட்டினது வந்து இந்த இது இதில் வைப்பாங்கள சடை போட்டியில அது மாரி வேணும் ஆ ஓகே அதில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் கலந்து கொஞ்சம் டிசைனாக கட்டுற மாரி கட் இது பண்ணி கொடுங்க மேரேஜ் ஃபங்க்ஷனு மீதி வந்து நார்மலாக ஆ நான் சொல்கிறேன் மேம் அதுமாரி மீதி பூவை மல்லிகைப்பூ வந்து நார்மலாகவே இருக்கட்டும் நார்மலாக கட்டுற மாரி இது பண்ணிடுங்க இன்னொன்னு டிசைனிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கமாரி கொஞ்சம் பண்ணிக்கொடுங்க ஆ ரோ வந்து எங்களுக்கு டொண்ட்டி செவன் கொடுத்தா போதும் மேம் டொண்ட்டி செவன் ஈவினிங் அன்னைக்கு கொடுக்கற மாரி கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் மார்னிங் ஃபங்க்ஷனு கொஞ்சம் சீக்கிரம் இதாகினா வந்து வாங்க கூட முடியாது எங்களால் அதனால் கொஞ்சம் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறோம் அதனால் நீங்கள் ஈவினிங் தர மாதிரி பா ரெடி பண்ணுங்கள் லேட்டாக்கிடாதீங்க மேம் கொஞ்சம் பார்த்துங்க பரவாயில பார் பரவாயில்ல நீங்கள் எப்படி வேணா பண்ணுங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் ஓகே தான் நாங்கள் அமௌண்ட் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல எவ்வளோன்னு இது பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்துறோம் அந்த மாலை மட் ஆ ஓகே மேம் மாலைக்கு எவ்வளோ மேம் ஓகே மேம் அந்த மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் அந்த அல்ல மா இது பண்ணுற மாதிரி பாருங்கள் டெக்ரேஷன்ல இதுக்கு அந்த சடை போட்டிக்கு ஆ ஓகே அது கொஞ்சம் மொட்டாக இருக்க மாரி பாருங்கள் அது ரோஸ் குட்டி ரோஸ் இருக்குதுல்ல ஆ அந்த ரோஸ் கொடுத்துருங்க டிசைனிங் தான் அது தான் வேணும் இல்லை மேம் மல்லிகைப்பூ தான் மேம் வேணும் ரேட் எங்களுக்கு பிரச்சன இல்லை நீங்கள் மல்லிகைப்பூவே கொடுத்துருங்க நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ